நான் பைக்கில் போகணுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாது இந்தியாவில் வந்துட்டு சில இடங்களுக்கு போகலான்றது ஒரு ஆர்வத்தோட தான் இருக்கிறேன் ஆனால் பைக்கில் வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது நான் சூழ்நிலை அது மாதிரி இருக்குது ஏன்னால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு கிலோமீட்டரு சுற்றணும் அப் அண்ட் டவுனு அதுக்கு மேலே சுற்றினோன்னா பேக்கப் பேக் பெயின் வந்துடும் அதுக்கு மேலே வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ